வாழ்க்கையில் நான் சாதிச்ச மிகப்பெரிய சவால்களில் ஒன்றுனா அது என்னுடைய வேலை அதுக்கு முன்னாடி நான் பிறந்ததே பெரிய சவால் தான் ஏன்னால் ஏன் குடும்பத்தில் மொத்தம் மூன்று ஆண் பிள்ளைங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க அதில் ஒரு பெண் பிள்ளை அப்போவே இறந்துடுச்சி பிறந்த உடனேயே இந்த மூன்று ஆண் பிள்ளைங்களில் ரெண்டாவது ஆண் பிள்ளையாக நான் பிறந்தேன் எனக்கு முன்னாடி ஒரு அண்ணே எனக்கு அடுத்து ஒரு தம்பி கடைசியாக ஒரு தங்க அவ்வளோ தான் இருக்கோம் இப்போ என்னுடைய அண்ணே என்னுடைய தம்பி ரெண்டு பேருமே தவறிட்டாங்க அதுனால என் பிறப்பே ஒரு பெரிய சாதனை தான் அதுவே பெரிய சவால் தான் நான் பிறந்த கதை என் அப்பா பிறந்த கதை அதைவுட பெரிய சவால் ஏன்னால் அவங்க வந்து ஊர் விட்டு ஊர் போய் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அவங்க அம்மா அதாவது எங்களுடைய பாட்டி அவங்க பிழைப்புக்காக வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் அங்கே இருக்கிறவுங்க நபருடைய பழக்கத்தின் மூலிமா அந்த இடத்துல படிப் படியாக முன்னேறி அங்கே சில எதிர்ப்புகளெலாம் உருவாகி அதை சமாளிக்க முடியாமல் அங்கேந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பிழைப்பு மூலிமா படிப் படியாக முன்னேறி தான் இந்த நிலமைய அடைஞ்சிருக்காங்க அந்த வம்சா வழியில் வந்த நானும் பெரிய சவால்களலாம் சந்திச்சுக்கிட்டுருக்கேன் அடிப்படையில் கல்விக்கான எந்த ஒரு வழியுமே இல்லாத சூழல் ஆனால் நான் நல்லா படிக்கின்ற ஒருத்தன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நானே செய்ய வேண்டியது இருக்கும் என் குடும்பத்தில் அந்த அளவுக்கு யாருக்கும் படிப்பறிவும் கிடையாது நான் பிறந்து வளர்ந்த காலகட்டத்தில் அப்போ அந்த ஊருக்கு ஒருத்தர் படிச்சதே பெரிய விஷியமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் என்னுடைய தன்னார்வத்தின் மூலிமா நான் பல விஷயங்கள கற்றுக்கிட்டு பல பேருடைய நட்பு வட்டாரத்தை வளர்த்துக்கிட்டு அதன் மூலிமா வந்து படிப் படியாக முன்னேறி அரசுப்பணியில் ஒரு நிரந்தர பணியாக இல்லாமல் ஒரு தற்காலிக பணியில் கொஞ்ச கொஞ்சமாக உள்ள நுழஞ்சு அங்கே பல விஷயங்கள் பல அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமெலாம் ஆகி குழந்தைலாம் பிறந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய பத்தாவது எக்ஸாமு அந்த தேர்வை நான் நல்லப்படியாக எழுதி முடித்தேன் அதில் நல்ல மதிப்பெண்ணும் பெற்றேன் அந்த காலத்தில் நான் படித்து முடித்த அந்த பத்தாவது எஸ்எஸ்எல்சினு சொல்லுவாங்க அப்போது அதை நான் வந்து வெற்றிகரமாக முடிச்சதே மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துச்சு படிப்பு என்னுடைய மிகப்பெரிய சவால்னா அடுத்து என்னுடைய வேலை நான் அந்த அரசுப்பணியில் தற்காலிகமாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் இருபத்தஞ்சு வருடமாக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தேன் இதில் நான் வந்து நிரந்தர பணியாளராக மாறுவதற்கு அதுக்காக ஏகப்பட்ட வழக்குகள் ஏகப்பட்ட பேர போய் பார்த்தது அவங்கக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டது அப்புறம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டது சங்கம் நடத்தின போராட்டம் என்னுடைய சொந்த போராட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவங்கள பேசி புரிய வச்சு அவங்கக்கிட்ட என் நிலைமைய எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து பல முயற்சிகளை செஞ்சு இருபத்தஞ்சு வருடத்துக்கு அப்புறம் ஆட்சிகள் பல மாறினதுக்கு அப்புறம் என் பையன் வந்து அவருடைய படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ரெண்டு வருடமோ இல்லை மூணு வருடமோ நிரந்தர பணிங்கிறது வந்துச்சு ஆனால் அந்த முயற்சியை நான் கைவிடவே இல்லை இதுக்கு இடையில நான் என் குடும்பத்தையும் நான் உருவாக்கினேன் அதே நேரத்தில் விவசாயத்தையும் நான் கைவிடவே இல்லை விவசாயம் என்னுடைய உயிர் மூச்சு மாதிரி எனக்கு அரசு வேலையில் இருக்கிறது ஒரு கண்ணுனா விவசாயம் அதை விட முக்கியமான கண்ணு எனக்கு அதுமேலே தான் எப்போவுமே கண்ணு இந்த கண்ணு கன்றுக்குட்டிய தவிர எனக்கு வேறு எங்கேயுமே கண்ணு போனதே இல்லை அந்த மாதிரி நான் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக அடிப்பட்டு எல்லாத்தையும் உணர்ந்து படிப் படியாக முன்னேறி தான் வாழ்க்கையில் இந்த நிலமைய அடஞ்சுருக்கேன் அதனால நான் படிச்சது நான் வளர்ந்தது என் வாழ்க்கையை நடத்துனதே பெரிய சவாலாக தான் எனக்கு இருந்துச்சு இன்றைய தேதியில் நான் அந்த அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தாலும் நான் போராடி அடஞ்ச நிலம யாரும் அவ்வளோ எளிதாக அடைய முடியாத ஒரு நிலம அது மிகப்பெரிய சவால்னு நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஆனால் அதெலாம் இப்போ இருக்கிற இளையதலைமுறைக்கு தெரியிறது இல்லை ஆனால் இதுதான் என்னுடைய சவால்னு முக்கியமான சவால் நான் வாழ்க்கையில் சந்திச்சதுனு உங்கள்கிட்ட சொல்லுவேன்